ஹலோ அண்ணே கேப் டிரைவருங்களா அண்ணே நான் நேற்று நான் சென்னையிலேருந்து வரும்போது நீங்கள் கேபில் கொண்டு வந்து விட்டீங்கல்லை அண்ணா அந்த பெண்ணு தாண்ணா பேசறேன் இல்லைண்ணா நீங்கள் இல்லை இந்த சமூகத்தை பொறுத்தளவு பெண்கள் எங்கேயும் தனியாக இரவு நேரத்தில் போக முடியாது அப்படி இருந்தும் நீங்கள் வந்து என்னை வந்து சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டீங்க டிராப் பண்ணிணீங்க அதுக்கு தாண்ணா ஃபோன் பண்ணிணேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஏன்னால் யாரும் அவ்வளோ ஈசியாக நம்பிவிட முடியாதல்லண்ணா அதனால தாண்ணா ஓகேங்களா தேங்க்ஸ்ண்ணா நீங்க சேஃபா கொண்டு வந்து விட்டீங்க நா கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணேண்ணா தேங்க்ஸ்ண்ணா